சவத் பாரத் அபியான் பற்றி நான் சொல்லணுன்னா எனது வந்து அந்த இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு வந்து விழிப்புணர்வாக இருந்தது அப்புறமா அந்த தூய்மை இயக்கத்தில் வந்து நானும் கொஞ்சம் பங்கெடுத்துகிட்டேன் எப்படின்னா பஞ்சாயத்தில் வந்து எல்லா ஒன்றுகூடி வந்து நம்ம கிராமத்துக்கு வந்து எப்படீ சுத்தமாக வைச்சுக்கலாம் என்னென்ன அதுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து மீட்டிங் மாதிரிலாம் போடுவாங்க அதுலாம் நான் கலந்துப்பேன் கலந்துகிட்டு அவங்ககூட வந்து நானும் நம்ம கருத்துகளை வந்து முதல்ல வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சுற்றுப்புறத்தை வந்து சுத்து சுத்தமாக எப்படி வைச்சிக்குணுன்னா வீட்டுலேருந்துதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து போடுற குப்பைகளை வந்து மக்கற குப்பையும் மக்காத குப்பையும் தனித்தனியாக பிரிச்சு போட்டுக்கணும் வீட்டிலையே வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டுலேருந்து ஆரமித்தோம்னா தனித்தனியாக போடுற போட்டுட்டோம்னால் அவங்க வந்து அதை வந்து முழுமையாக தனித்தனியாக போட்டுப்பாங்க இல்லைனா அவங்க கொட்டி ஒன்றா பிரிச்சு அதை ரொம்ப நேரம் ஆகும் அதை வந்து முதல்ல வீட்டிலிருந்தே வந்து நம்ம தூய்மையாக இருக்கிறதுக்கு வந்து அதை கடைபிடிக்கிறோம் நம்ம மக்கற பிளாஸ்டிக் தனியாகவும் மக்காத அதாவது வேஸ்ட்டேஜ்னால் கிச்சனில் வந்து சமைக்கிற அந்த வேஸ்ட்டாக இருக்கிறது பழங்கள் தோல் அப்புறம் வெங்காயத்தோல் தோல்கள் அப்புறமா இது மாதிரி இருக்கிறதுலா வந்து மக்ககூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து வந்து நம்ம மண்ணில் போட்டு மண்ணை குழி பறிச்சு மூடி வச்சோம்னா ஒரமாக பயன்படும் இல்லைனா அப்படியே மண்ணோடு மண்ணாக ஆயிடும் ம பிளாஸ்டிக்லாம் அது மக்காது அதனால் அதை வந்து நம்ம போடுறது வந்து நல்லது அதுமாதிரி வந்து இதை வந்து சுத்தமாக வந்து நம்ம சுற்றுப்புறத்தை வச்சுக்கிறதுக்கு இது வந்து முதல்லலா நான் நினச்சி பார்ப்பேன் நான் அதுவும் நிறையா வந்து முதல்ல எங்கள் வீட்டிலேந்தே அதை ஆரம்பிப்போம் இது மாதிரி பிரிச்சு போடறதுக்கு மற்றவங்களுக்கும் வந்து நான் வந்து எடுத்து சொல்லி நாம் பாதுகாப்போம் எங்கெங்கே வந்து எங்கெனா வெளியில் போனாலும் சாப்டிட்டு அப்படியே தூக்கி போடாமல் ஒரு குப்பை தொட்டியில் போடுறத வந்து வழக்கமாக வெச்சுப்பேன் எந்த ஒரு பொருளையும் வந்து குப்பை தொட்டியில்தான் போடுவேன் தனி பட்ட முறையில் கீழே எங்கையும் தூக்கி போடுறது வந்து பண்ண மாட்டேன் பஸ்லியே போகும்போது கூட ஏதாவது நம்ம பிஸ்கட் சாப்பிட்றோம் வேறு ஏதாவது சாப்பிட்றோன்னா கூட அதை வந்து பத்திரப்படுத்தி கீழே பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கப்புறமா குப்பை தொட்டியில்தான் போடணும்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன் மற்றவங்களுக்கும் அதை அது வந்து சொல்லி புரிய வைப்பேன் நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவேன் அதையும் வந்து செஞ்சிட்டிருக்காங்க அதனால் நம்ம சுற்றுபுறத்தையே வந்து சுத்தமாக அதில் வச்சுக்கலான்ட்றது வந்து என்னோடய கருத்து